நான் வந்து சூளகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன் நான் படித்த அந்த காலகட்டத்தில் எங்கள் பள்ளிக்கூடத்தில் நூலக வசதி இல்லை ஆனாலும் எங்கள் பள்ளிக்கு மிக அருகாமையிலேயே ஒரு நூலகம் அரசாங்க நூலகம் இருந்தது அந்த நூலகத்தில் தான் நான் போயிட்டு நான் படிப்பேன் பெரும்பாலும் நான் செய்தித்தாள்கள் நிறையா வாசிப்பேன் வார மலர் மாத அந்த குமுதம் இந்த ஜோதிட புத்தகங்கள் இப்படியான புத்தகங்களை நான் நிறைய வாசிச்சுருக்குறேன் குறிப்பாக நான் நயன்த்து படிக்கும் போது அந்த ஏழு நாட்களில் அப்படினு பிரியதர்ஷினி இந்திரா பிரியதர்ஷினினு ஒரு எழுத்தாளர் எழுதின ஒரு நாவல் நான் படித்தேன் ஒரு சைபர் கிரைம் ஸ்டோரி ஸோ அந்த நாவலை நான் மொதல் முதல்ல நான் படித்த மொதல் நாவல் அந்த நாவல் தான் அந்த நாவலை நான் படிச்சதுக்கு அப்புறம் தான் நான் நிறைய பாக்கெட் நாவல்களையும் நான் வாசிக்க ஆரம்பித்தேன் இந்திரா சௌந்தர் ராஜு இந்திரா சௌந்தர் ராஜன் ராஜேஷ் குமார் இவங்களுடைய நாவல்கள நான் நிறைய தேடி தேடி படித்தேன் அதே சமயத்தில் சின்ன வயசில் கண்மணி கா கண்மணி பாப்பா அப்படினு ஒரு ஒரு கதை புத்தகம் வந்துட்டே இருக்கும் மாத மாதம் அது எங்கள் அப்பா எனக்கு தவறாமல் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டே இருப்பாரு நான் அதை நான் தொடர்ச்சியாக வாசித்து நிறைய அந்த கதைகளில் வந்து உலாவிருக்கேன் அது மூலமாக என்னுடைய கற்பனைத்திறன் மேன்மேலும் வளர்ந்துருக்குனு தான் நம்ம சொல்லணும் இது இப்படியான புத்தகங்கள நான் சின்ன வயசுலேந்து நிறைய வாசித்து இருக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நானு இந்த காலைக்கதிர் தினத்தந்தியினுடைய கவிதை பக்கங்களுக்குலாம் நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போதே எழுதி அனுப்பி என்னுடைய ஐக்கூ கவிதைகள் என்னுடைய ஒரு குறுங்கவிதை ஒன்று வள்ளுவரைப் பற்றி எழுதிய ஒரு கவிதை இதெல்லாம் அந்த காலத்தில் நான் படிக்கின்ற ஒன்பதாம் வகுப்பில் பனிரெண்டாம் வகுப்பில் வெளி வந்தது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோசத்துக்குரிய விடையம் ஆனால் இன்றைக்கு வந்து எல்லா பள்ளிக்கூடங்களில் ஓரளவுக்கு நூலகங்கள் இருக்குது அன்றைக்கு நூலக வசதி வந்து ரொம்ப குறைவாக இருந்தது